கேப் ட்ரைவராண்ண நான் எத்தனை மணிக்குண்ணா ஆர்டர் பண்ணிருந்தேன் நீங்கள் எத்தனை மணிக்குண்ணா வரிங்க எமெர்ஜென்சினு சொல்லி தானே சொன்னேண்ண டிராஃபிக்னு நான் என்ன பண்ணுறது ஆஃபீஸ் டைமுக்கு போகணும் இல்லைண்ண உங்கள் சைடு புரியுது பட் இருந்தாலும் ஏன் சைடும் யோசிங்கண்ணே நான் டைமுக்கு போகணும்னு சொல்லிவிட்டு தான் கேப் புக் பண்ணேன் நீங்கள் வந்து இன்னும் நான் போகற டைமை விட நீங்கள் லேட்டாக வரீங்க சரி ஓகேண்ணா நான் வந்து பைக்லயே வந்துவிட்டேன் நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு போய்ருங்கண்ணே ஆர்டரை அவ்ளோ தாண்ணே ஓகே தேங்யூண்ணா